ஹலோ வணக்கங்க மேடம்

ஹலோ வணக்கம் மேடம் கேட்குதுங்களா நாங்கள் பஜாஜ் ஃபைனான்ஸ்லேருந்து பேசுறேங்க உங்களுக்கு லோன் சாங்க்ஷன் ஆயிருக்கு பெர்ஸ்னல் லோன்னு டூ லேக்ஸு சொல்லுங்கள் இல்லைங்க நான் சொல்லுறேன் கொஞ்சம் கேளுங்கள் இந்த டீட்டெயில் மட்டும் கொஞ்சம் கேளுங்கள் பஜாஜ் வந்துவிட்டு உங்களுக்கு நீங்கள் பொருள் எடுத்து விற்கிறீங்கள்ல அதை எடுத்து நீங்கள் கரெட் சரியாக கட்டினதுனால உங்களுக்கு வந்து இப்போ லோன் வந்துவிட்டு ஆஃபர் பண்ணி இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபா ரெண்டு லட்சரூபா உங்களுக்கு நீங்கள் மாதம் வந்துவிட்டு ரெண்டாயரூபா கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு வருஷத்தில் கட்டிரலாம் இது வந்துவிட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜி கிடையாதுங்க வட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நாங்கள் ஆஃபர் பண்ணி இருக்கோம் வட்டியே உங்களுக்கு வந்துவிட்டு இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வேணுன்னா நான் இன்னொரு கால் கனெக்ட் பண்ணுறேன் அவங்க கொஞ்சம் பேசுறீங்களா சரிங்க சரிங்க பஜாஜில் வந்துவிட்டு நீங்கள் பொருள் எடுத்தீங்களே அது எப்படி இருந்ததுங்க வாஷிங் மிஷன் வாங்கி வாங்கிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அது வாங்கிட்டு கட்டிருக்கிங்க அதனால தான் உங்களுக்கு வந்து இப்போ சே சாங்க்ஷன் ஆயிருக்கு லோன்னு ஆ

அது வந்துவிட்டு நீங்கள் பா ரெண்டு லட்சரூவா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ரெண்ரை லட்சரூபாய எடுத்துக்கலாம் இல்லைன்னா வேணா எனக்கு வேணா இப்போதிக்கு ஒரு லட்சம் மட்டும் போதும்னாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் எடுக்கிறது பொறுத்து உங்களுக்கு மாதம் மாதம் எவ்வளோ கட்டணும் உங்களுக்கு வட்டி எவ்வளோ வருதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் கஸ்டமரை வந்து உங்களைய காண்டெக்ட் பண்ணுவார் சரிங்களா அவ்வளோ கிடைக்குதா என்னான்னு தெரியல ஏன்னா நீங்கள் ஒரு புரோடக்ட்டு தான் வாங்கிருக்கிறீங்க அதனால் அவ்வளோ கிடைக்குதான்னு தெரியல எதுக்கும் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் நீங்கள் இன்னொரு நம்பர்லேருந்து கால் வருங்க உங்கள் நியரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க கொஞ்சம் பாருங்கள்

அதில் வந்துவிட்டு நீங்கள் ஏற்கனவே இங்கே செக்லீஃப் கொடுத்து தானே வாங்கிருக்கிங்க லோன்னு அதனால தான் அவங்க கொடுத்துருக்காங்க சரிங்க இதோ ஒரு அஞ்சே நிமிஷம் இருங்க அவங்க உங்களை கால் கனெக்ட் பண்ணுறேன் அவங்கிட்ட பேசிக்கோங்க ம் சரிங்க வச்சிரட்டுங்களா